குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தமிழ் மொழி கற்பிக்கிறது முக்கியம்ன்னு நான் நினக்கல ஏன்னால் நம்ம நார்மலாக வீட்டில் வந்து தமிழில் தான் பேசுகிறோம் அதனால அது ப குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து தானாக பேச வந்துடும் ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் ஆங்கிலம்தான் வந்து மிக முக்கியமான ஒரு மொழியாக இருக்குது எந்நாட்டுக்கு போனாலும் ஆங்கிலத்தில் பேசினா எல்லாேரோடையும் கலந்துரையாட முடியுது இதே நம்ம தமிழை மட்டும் கற்றுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம நாட்டு நம்ம நம்ம அதுவும் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் அது வந்து நம்மளால பேசிக்க முடியும் இப்போ நம்ம மாநிலத்திலையே நம்ம வந்து தமிழ் படித்தோம்னா ஒன்றும் வேலை கிடைக்காது எல்லாமே ஆங்கிலமாக ஆங்கிலமயமாகிட்டு இப்போது வந்து நம்ம வந்து கணிப்பொறி கற்றுக்குறோம்னா அதுக்கு மெயின் முக்கியமான காரணம் வந்து தமிழ் கிடையாது ஆங்கிலத்தில் தான் எல்லாமே இருக்குது கற்றுக்கிறது அதுக்குள்ளே கோடிங் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் இருக்குது ஆங்கிலம் தான் வந்து இப்போ வந்து முக்கியமான மொழியாக மாறிடிச்சு ஒவ்வொரு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு நாட்டில் ரெண்டு பேர் பேசிக்கணும்னா பொதுவான மொழி வந்து ஆங்கிலமாகிட்டு நம்ம வந்து ஆங்கிலத்திலையே படித்தாதான் வந்து நம்மளால பேச முடியும் இன்னமுமே நம்ம நம்ம மாநிலத்தில் வந்து ஆங்கில வழியில் படிச்சுயிமே ஆங்கில வழியில் பேச முடியல அதுக்காக நம்ம வந்து சின்ன வயசிலேந்து ஆங்கிலத்திலையே படிச்சு ஆங்கிலத்திலையே பேசிக்கிட்டே வந்தால்தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் நம்மளால பேச முடியும் டக்குனு போய் நீங்கள் போய் ஆங்கிலத்தில் வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட வேலை பார் பேசு அப்படின்னா நம்மளால பேச முடியாது அதனால் தமிழை விட ஆங்கிலம் கற்கிறது தான் இப்போ வந்து முக்கியமும் கூட அவசியமும் கூட நம்ம நம்ம வேலை படிச்சுட்டு நம்ம வேலை பார்க்கணும்ன்னு நினக்கிறோம் நான் அதுக்குன்னு தமிழ் வந்து இது பண்ணணும் நான் சொல்லலை தமிழ் வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் பேசுகிறோம் அதனால குழந்தைங்களுக்கு தமிழ் வந்துடும் ஆங்கிலத்தில் கற்றாதான் ஆங்கில அறிவு கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கும் இன்னொரு நாட்டுக்கு போக முடியும் இன்னொருத்தவங்கள்கிட்ட கலந்துரையாட முடியும் எல்லாமே பொதுமொழி ஆங்கிலோங்கிறதுனால் ஆங்கில மொழியில் கற்க்கிறது தான் அவசியமும் கூட